ஹலோ ஹலோ சார் எனக்கு என்ன சாப்பிட்டாலும் டைஜிஸ்ட்டு ஆகமாட்டேங்கிது சார் சார் ஹலோ சார் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு டைஜிஸ்ட் ஆகமாட்டேங்கிது

லாஸ்ட்டு ஒன் மன்த்தாக இருக்கு சார் எனக்கு சார் நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் சார் நான் ஒரு ஐடி கம்பெனியில இப்போ தான் ஒரு லாஸ்ட்டு ஒன் மன்த்தாக தான் சார் நான் ஜாயின் பண்ணேன் அதில் வந்து ரூம் எடுத்து தங்குறதுனால நான் இப்போ சமைச்சு சாப்பிட முடியாதுனால வெளிலருந்து தான் சார் வாங்கி சாப்பிட்றேன்

நைட் ஷிஃப்ட் சார் ஒரு டுவெல் ஓ க்ளாக்கு இல்லாட்டி ஒன் ஓ க்ளாக் அது மாதிரி எடுத்துப்பேங்க சார் சார் பகலில் வந்து ஆ பகலில் வந்து அந்தளவுக்கு செரிமானம் கோளாறு இல்லேங்க சார் ஏன்னா நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சிவிட்டு வந்து டையர்டில் வந்து பகல்லே தூங்கிருவேன் மதியம் நேரம் சாப்பிட மாட்டேன் அப்படியே சாப்பிட்டாலுமே ஏதாச்சும் ஒரு வடை மேபி ஒரு காளான் அதை மாதிரி சாப்பிட்டுக்கிடுவேன்

ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆ

ஆ ஓகே ஆ ஓகே சார் தேங்க்ஸ் சார் ஆ ஓகே சார்